தாய்மொழி படிக்கிறது நல்லது தான் தாய்மொழி தான் வந்து இன்னைக்கு தான் பேசுகிறாங்க நான் படிக்கிற காலத்துலேலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் மீடியம் வந்து ப ஒன்றாவதில் இருந்து பத்தாவது இல்லாமல் அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் ஃபுல்லா தமிழ் தான் அந்த கல்லூரி படிப்பு அப்படிங்கும் போது நான் சாஸ்த்ரா யுனிவர்சிட்டியில் பிடெக் படிச்சேன் அப்போ வந்து அந்த தமிழ் லாங்குவேஜு நம்ம தெரிஞ்சோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இங்கிலீஷில் வர்ற டீச்சர்ஸு எல்லாம் எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க பசங்க இங்கிலீஷில் சிம்பிளான இங்கிலீஷில் ரியாக்ட் பண்ணுவாங்கள் அது என்னமோ எனக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இடத்துல உக்காந்துருக்க மாதிரி ஃபீல் இருக்கும் கடைசியில் இந்த பசங்களுக்கு இந்த ஏதாவது அவங்க எல்லாரும் பசங்க பிரிறப்போ கோர்ஸ் முடிச்சிவிட்டு எல்லாம் ரிட்டன் எல்லாம் கிளம்புறப்ப அப்போ அவன் அவனும் இல்லை ஒரு எதாவது எழுதி வாங்குவாங்கள் பாரு அப்போ எழுதும் போது தான் அந்த பசங்களே சொன்னாங்கள் ஏ தமிழ் பொழந்து கட்டுறடா நீ அப்படின்னு சொல்வாங்கள் அப்போ தான் எனக்கு தெரியுது நான் தமிழில் கொஞ்சம் பலமாக இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியுது அப்போ வந்து நான் இங்கிலீஷில் வீக்காக இருக்கறத பற்றியே நினச்சி நினச்சி ரொம்ப வீக்காக ஆயிட்டேன் நான் தமிழில் நான் ரொம்ப பலமாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் அப்போ தான் தெரிஞ்சது ஆனாலும் தமிழ் தெரிஞ்சு என்ன பயன் அந்த தமிழ்தாயே த தமிழ்நாட்டில் மட்டும் தான் நம்ம பேசலாம் அதில் ஃபாரினில் வந்து ஐ வேர்ல்டு ஃபுல்லா இங்கிலீஷ் தானே பேசுகிறாங்க இங்கிலீஷில் வந்து நிறைய பேச கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்கள் இன்னைக்கு அடிஷ்னல்லாக அந்த ஹிந்தின்னு ஒரு லாங்குவேஜு பிள்ளைங்கள்லாம் நிறைய கத்துக்குகிறாங்க ஹிந்தி தான் கத்துக்குகிறாங்க இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அது என்ன மூன்று மொழிகளை கத்துக்குறதில் தப்பில்ல அதாவது இந்தியாவும் ஃபுல்லா இந் இந்தி அதாவது உலகம் ஃபுல்லா இ ஆங்கிலம் தமிழ்நாட்டில் தமிழ் நம்ம எல்லா மொழிகளையும் தமிழகர்கள் நம்ம எல்லா மொழிகளையும் கற்றுகிட்டு உலகம் ஃபுல்லா இருக்கும் போது தமிழ் எப்படி அழிஞ்சி போகும் தமிழில் தமிழர்கள் இருக்குகிற வரைக்கும் தமிழ் அழியாது